நீச்சல் குளம் எப்போவுமே ஒரு க்ளீனாகவே இருக்காது ஏன்னா அதில் வந்து அழுக்கு அதிகமாக இருக்கும் நிறையா பேர் குளிக்கிறாங்க அதனால் நமக்கு டிஸிஸ் அதிகமாக வரும் டிசிஸ்ன்னா என்னென்ன நோய் அதிகமாக வரும் என்னென்ன நோய்னா தோல் நோய் அதுக்கப்புறமே வந்து சிரங்கு அந்தமாதிரி நோய் எல்லாம் வரும் அதை குணப்படுத்துறதுக்கு நம்ம மருத்துவமனை எல்லாம் போகணும் அங்கே போய் காசு செலவு பண்ணனும் அதுக்கு நீச்சல் குளத்தில் குளிக்காமலே இருக்கலாம் அது தான் நல்லது நல்லவிதமான விஷயம்